நான் ஹோட்டலுக்கு போனால் பரோட்டா சிக்கன் மட்டன் சிக்கன் ரைஸ்ஸு நூடுல்ஸ்ஸு இந்தமாதிரி ஐட்டம் கொஞ்சம் சாப்பிடுவோம் ஏன்னா வீட்டில சாப்பாடு இட்லி தோசை இதுமாதிரி சாப்பிட்டு கொஞ்சம் போர் அடிக்கிறதனால ஹோட்டலுக்கு போனால் இந்தமாதிரி ஐட்டம் கொஞ்சம் பிடிக்கும் அதனால அது கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாங்கன்னா தாபாவுக்கு போவோம் தாபாவுக்கு போனோம்னாக்க தந்தூர்ரொட்டி தவாரொட்டி பன்னீர்மசாலா இந்தமாதிரி ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவோம் சிக்கன் முட்டை க்ரேவி இந்தமாதிரி இதெல்லாம் வந்து தாபாவில கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் அது கொஞ்சம் பிடிக்கும் அது எல்லாம் சாப்பிடுவோம்